நாங்கள் விருத்தாச்சலத்துலேருந்து பேசுகிறோம்மா ஜவஹர் ஸ்கூல் நெய்வேலி ஜவஹர் ஸ்கூல்லில் எங்கள் பையனுக்கு இடம் வேணும்மா இறையன்புங்க டென்த்து முடிச்சுருக்கான் டென்த்து முடிச்சுருக்கான்பா ஏ குரூப் வேணும்பா ஆ எயிட்டி பெர்சன்டேஜ் மார்க்குப்பா

ஹாஸ்டல்லில் சாப்பாடுலாம் ஹாஸ்டல் சாப்பாடு

ம் சரிங்க

இருபத்தி முப்பது கிலோ மீட்டர் இருக்குமா சரிம்மா ம் ம் ம் சரிப்பா

என்னப்பா அவங்க திறமசாலிதாம்மா எல்லா விளையாட்டும் விளையாடுவான் இன்னும் ம் சரிப்பா ம் சரிப்பா நாளைக்கு காலையிலேயா வரேப்பா